ஹலோ ஏங்க கனிமொழி கடைகாரங்களா ஏங்க எங்களுக்குக் கொஞ்சம் காய்லாம் வேணுங்க என்னான்னா காய் வச்சிருக்கீங்க எங்களுக்கு ஒரு ஃபங்ஷன்காக காய் மளிகைக் கடை ம சாமாங்க எல்லாமே வேணுங்க என்னான்னா காய் வச்சிருக்கீங்கனு சொல்லுங்கள் தக்காளி எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ இதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் மொத்தமாக உங்கள்கிட்டையே நாங்கள் வாங்கிக்கிறோம் சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க சரிங்க இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் எங்களுக்கு கொறைச்சி கொடுக்க முடியுமா உங்களால் இது நாங்கள் தேவை வச்சிருக்கோங்க வர புதன் கெழம அதுக்காக உங்கள்கிட்ட மளிகை சாமான் இது எல்லாமே மொத்தமாக வாங்கிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுத்தீங்கனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாமே பத்து கிலோவுக்கு மேலே தான் வாங்குவோம் இதில் வந்தால் நேரில் வாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆ நேரில் வாங்க